சர்ஃபிங்கில் மிகவும் சவாலான அம்சம் எதுன்னா பெரிய அலைகள்லேருந்து நீந்தி வர்றது சப்போஸ் ஒரு பெரிய அலைகள் வர்றப்போ மிஸ் ஆகிட்டு அப்படின்னா அங்கேருந்து நீந்தி கரைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷ்யம் அதனால் வந்து சர்ஃபிங்கில் வந்து மிக சவாலான அம்சம் வந்து அது தான் அந்த பெரிய பெரிய கடல் அலைகள்லாம் நீந்தி நீந்தி வர்றது தான் ரொம்ப பெரிய விஷ்யம் அதை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னா நம்மளோட திறமை தான் திறமைன்னு சொல்லணுன்னா உடம்பு உடல் வலிமை தான் உடல் வலிமையும் நம்மளோடய மூச்சு பயிற்சிகளும் மட்டுந்தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நீந்தி அந்த பெரிய அலைகள்லேருந்து நீந்தி கடற்கரைக்குலாம் வர முடியும் எனக்கு பிடிச்ச சர்ஃபேயர் யாருன்னா கெல்லி ஸ்லேட்டு தான்